ஹலோ ஆ சொல்லும்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா தெரியும்மா சொல்லுங்கள் சரிங்கம்மா சொல்லுங்கம்மா கொடுத்து விட்றேன் பையன்கிட்டே அரிசி சேமியா நானூற்றைம்பது கிராம் பாக்கெட்டில் ரெண்டு லாஸ்ட் டைம் கொடுத்தனே அதே கொடுத்து விட்றவா அது நல்லா இல்லைங்களா சரி ஓகே இப்போ புதுசாக ஒரு மார்க்கெட்டில் வேறு ஒரு ப்ராண்ட் வந்திருக்கு அது தர்றேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இல்லைனு சொன்னிங்கனா தானே நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்காம இருக்கலாம் ஏன்னா இப்போ அது பு நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு போனதினால தான் கொடுத்தேன் நீங்கள் நல்லா இல்லைனு சொல்லிட்டிங்க

நல்லா இல்லைங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா அம்மா அது வேறும்மா இல்லை வேறு வேணுனா நான் வேறு வேறு ப்ராண்டு கொடுத்து விட்றேன் வேறு என்ன வேணும் உங்களுக்கு கோதுமை மாவு பாக்கெட் ஒரு கிலோ லூஸில் தரவா இல்லை பாக்கெட்டாக இல்லை ப்ராண்ட் ஐட்டமாக கொடுத்துறவா ப்ராண்ட் ஐட்டமாகவே கொடுத்துட்றோம் சரிங்கம்மா வே வேறு என்ன வேணும் உங்களுக்கு சக்கரை ஒரு கிலோ ஒரு கிலோ போதுமா சரிங்கம்மா வேறு ஓ நாட்டுச்சக்கரை ஒரு கிலோ சரி ரைட்டு இப்போ நான் லிஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் வேறு எதுவும் சேர்க்கணும்னா சொல்லுங்கள் கோதுமை மாவு ஒரு கிலோ அரிசி சேமியாவில் நானூற்றைம்பது கிராம் பாக்கெட்டில் ரெண்டு நாட்டுச்சக்கரை ஒரு கிலோ அவ்வளோ தானே சரிங்கம்மா வேறு வேறு என்ன வேறு எதுவும் தேவைப்படுதா துவரம் பருப்பு ஒரு கிலோ வேணுமா ஓகே வேறு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒடைச்சதா இல்லை முழு பருப்பாக கொடுத்துடவா ஒடைச்சதே கொடுத்துடவா சரிங்கம்மா அப்போ இது மட்டும் போதுமா ஓகேம்மா ஒரு எரநூற்றி அஞ்சுருவா மட்டும் கே பையன்ட்ட கொடுத்து விட்ருங்க ப பையன் இப்போ பொருளை எடுத்துட்டு வருவாப்பிடி வீட்டுக்கு சரிங்கம்மா தேங்க்யூ